ஆன் சொல்லுங்கள் ஓகே சார் ஸோ என்ன பூ சார் மல்லிகைப்பூவா ஓகே சார் உங்களுக்கு கிலோ எவ்வளோன் நீங்கள் கொடுக்குறீங்க

ஓ அப்படி கொடுக்குறீங்ளா இல்லை சார் நான் இப்போ வந்து என்ன சொல்றேன்னா உங்கள்கிட்ட வாங்கி தான் நான் மறுபடியும் அதை சேல்ஸ் பண்ணனும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா தானே எனக்கு அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஈசியாக இருக்கும் அதனால் இல்லை சார் இது வந்து ஒரு கிராமத்தில் தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன் அதனால் வந்து இங்கே அவ்வளோவா தேவைப்படாது ஒரு ரெண்டு கிலோ எனக்கு டெய்லி கிடச்சா அது போதும் சார் ஓகே சார் எனக்கு ரேட் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கம்ஃபட்டபில்லாக சொன்னிங்கன்னா நான் உங்கள்கிட்ட தான் இருக்க இருக்க கொஞ்சம் கூட நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறன் சார் ஓகே சார் நான் அதெல்லாம் கரெக்ட்டாக பே பண்ணிடுறேன் ம் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார்